எனக்கு பிடித்த மீன் என்னென்னால் கெண்டை கெளுத்தி இறா சுறா மீசக்கெளுத்தி எல்லாமே எனக்கு பிடிக்கும் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா கெண்ட மீன்தான் அது அப்டி ஃப்ரை பண்ணி எண்ணெய் ஊற்றி அப்டி அழகா போட்டு தவாவில் வறுத்து எடுத்து சைட்டிஷ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து கெண்டைதான் நான் அதிகம் சாப்பிடுவேன் நிறையா பேர் சாப்பிட்றது வந்து இப்போ ரிச்சாக இருக்கவங்க கொஞ்சம் காஸ்ட்லி ஃபிஷ்ஷாக வாங்கி சாப்பிடுவாங்க கொஞ்சம் நார்மலாக இருக்கவங்க அதுக்கேற்ற மாரி வாங்கி சாப்பிடுவாங்க எனக்கு பிடித்தது வந்து கெண்டை எங்கள் சைடில் இருக்கிறதெல்லாம் கெண்டை கெளுத்தி நான் மீசக்கெளுத்தி இந்தமாதிரிதான் இருக்கும் அதில் வந்து எனக்கு பிடிச்சது என்னான்னால் கெண்டை மட்டுந்தான் எனக்கு பிடிக்குமே அதுமட்டுந்தான் அப்டி போட்டு எல்லாம் ஃபிரை பண்ணி சாப்பிடுவேன் இல்லைன்னா தவாவில் போட்டு வறுத்து சாப்பிடுவேன் அதுக்கூட அப்டி லெமன் எல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதலான் எனக்கு பிடிக்கும் அந்த மீன் வகையில் எனக்கு அதுதான் பிடிக்குமே வேறே எதுவும் எனக்கு பிடிக்காது அப்புறம் வந்து மக்கள் அதிகம் எது சாப்பிடுவாங்கன்னா மக்கள் அவங்களுக்கு பிடித்த அளவுக்கு எப்படி சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் அப்படி சாப்பிடுவாங்க இல்லைன்னா நிறையா வெளியலாம் எடுத்திங்கன்னால் சிட்டிலாம் வந்து காஸ்ட்லி ஃபிஷெல்லாம் இருக்கும் அது சாப்பிடுவாங்க வில்லேஜில் எடுத்திங்கன்னால் இந்தமாதிரிதான் சாப்புடுவாங்க மீசக்கெளுத்தி இறா சுறா அந்தமாதிரிதான் சாப்பிடுவாங்க